எங்கள் ஊர் வந்து ஒரு சின்ன கிராமம் தான் அதில் ஊரில் வந்து ரெண்டே ரெண்டு கிணறு மட்டும்தான் இருக்கும் அந்த கிணத்துல வந்து நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்லேருந்தும் சின்ன கிராமம்னா ஒரு ஒ நா நூறு நாநூறு வீடுருக்கும் ஆனால் எங்கள் ஊரில் ஆனால் ரெண்டே ரெண்டு கிணறு தான் ஆனால் பெரிய கிணறு ரொம்ப ஆழமாக இருக்கும் கிட்டத்தட்ட அது ஒரு ரெண்டு கிணறுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு அரைக் கிலோ மீட்டர் இருக்கும் அரைக் கிலோ மீட்டரில் ஒரு கி ஒரு கிணறு இருக்கும் இன்னொரு அரைக் கிலோ மீட்டர் தள்ளி இன்னொரு கிணறு இருக்கும் அப்போ தெ மேற்கு உள்ளவங்க எல்லாம் அந்த மேற்கே அந்த இன்னொரு கிணறுல எடுப்பாங்க கிழக்க உள்ளவங்க எல்லாம் அந்த கெழக்க காட்டி இருக்கிற ஒரு கெ கிணத்துல தண்ணி எடுப்போம் அப்போ எடுக்குறச்ச நாங்கள் எல்லாம் எல்லோரு வீட்டுலேயும் ஒவ்வொரு வாளியும் ஒரு பெரிய கயிறும் அது வந்து இந்த வைக்கோலுக்குலாம் அந்த காலத்தில் வந்து நாங்கள் நாங்கள் சின்ன வயசில் வைக்கோலுக்கு அதை தான் போட்டு வைக்கோல் படப்பும் இருக்கும் அந்த வண்டி இருக்கும் வண்டி வண்டி வண்டி மாடு இருக்கும் அந்த மாட்டில் வந்து நெல் அறுவடை அறுத்த அந்த வைக்கோல வந்து கொண்டு போவாங்க கட்டி இறுக்கி கட்டி கொண்டு போவாங்க அது ஒரு பெரிய வடம் கயிறுன்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் அந்த வடக்கயிறை வந்து வச்சு தான் நாங்கள் தண்ணி எடுக்கணும் ஆனால் கயிறு பெருசாக இருக்கும் வாளி சின்னதாக இருக்கும் ஏன்னால் அது பெரிய ரொம்ப ஆழமான கயிறு கிணறு அதனால் அங்கேருந்து வந்து நம்ம தண்ணிக்கு எடுக்க வ அந்த பெரிய வாளிலேருந்து தூக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது ஒரு எக்ஸசைஸ்ஸு அது இப்போது புரியுது ஆனால் அப்போது நமக்கு தெரியலை சின்ன வயசில் அப்போது வந்து எடுக்குறச்ச ஒ அதில் அது அந்த கிணத்து நாலு சைடும் சுற்றி ஆளுக்களாக தான் இருப்பாங்க ஆனால் எல்லார் வாளிக்கும் ஒவ்வொரு ஒரு அரை அரை வாளி தான் தண்ணி வரும் அதுவும் சின்ன சின்ன வாளியாக எடுத்து இறச்சி அதை ஒவ்வொரு குடம் வச்சுருப்போம் அப்போலாம் ப்ளாஸ்டிக் குடம் கிடையாது நான் சின்ன வயசில் ஃபுல்லாவே பித்தளைக் குடம் சில்வர் குடந்தான் இருக்கும் அப்போது அந்த குடத்துல இறச்சி ஒரு ஒரு பத்து வாளி இறச்சா தான் ஒரு கெ ஒரு ஒரு ஒரு குடம் நிறையும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்போது அதோடு ஏப்ரல் மேவில் வந்து கொஞ்சம் ஒரு அந்த கிணத்துலயே தண்ணி வற்றி போயிருக்கும் ஒரு சின்ன ஊற்று மாதிரி தான் இருக்கும் அதிலேருந்து அந்த ஒரு ரெண்டு ரெண்டு அந்த ரெண்டு கிணத்துலேருந்து அந்த நானூறு நானூற்றி ஐம்பது வீடுகாரங்களுக்கும் அதில் தான் எல்லாம் எல்லாம் சமையலுக்கு குடிக்கின்றதுக்கு குளிக்கின்றதுக்கு எல்லாமே அந்த தண்ணி தான் அந்த ஒரு ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்துக் குடம் தண்ணி எடுக்கணும்னா இப்போது அது கிலோ அந்த அரைக் கிலோ மீட்டர் இருக்குதுல்ல அந்த கிணறு ஆனால் போயிட்டு வர்றதுக்கே மத்தியானம் ஆகிரும் பத்து குடம் எடுக்கணும்னா அரை ம மத்தியானம் அரை நாளாகும் அந்த பத்து குடம் எடுக்கிறதுக்கு ஆனால் அதைத்தான் நாங்கள் எல்லோரும் க ரொம்ப சிக்கனமாக செலவு செய்வோம் ஆனால் இப்போ உள்ள மே இப்போ உள்ள மின்சாரம் மோட்டர் நம்ம என்ன செஞ்சோம்னா முன்ன அது ரொம்ப யூஸ்ஃபுல் நமக்கு டைமு அப்போது வந்து அது லீவ் ஏப்ரல் மே வந்து லீவு டைமில் மத்தியானம் வரைக்கும் எடுக்கலாம் இதே இது நம்ம வேலைக்கு போகிறவங்க காலேஜிக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க வந்து அவங்க யா அவங்க நாங்கள் சின்ன பிள்ளையில அப்போது நம்ம இப்போது உள்ள சிரு இப்போ உள்ள நடைமுறைக்கு அது ஒத்துவரல ஏன்னால் அது நம்மளை அது அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சோம்னா அதுக்கு தான் அதுக்கு தான் இப்போ மின்சாரம் மோட்டர் நம்ம இருந்துச்சுன்னா மோட்ரு நமக்கு ரொம்ப சுலபம் எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம மோட்ரை போட்டோம்னா தண்ணி எல்லாமே குளிக்கிறது குடிக்கிறதுக்கு எல்லாமே நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கம் போது சொல்ல நமக்கு டைம் சேவ்வாகுது சேவிங் ஆகுது ஆனால் அதே மாதிரி கரண்ட்டு பில்லும் அவ்வளவா இழுக்காதுன்னு நீனைக்கிறேன் இழுக்காது அவ்வளோவுக்கா கரண்ட் பில்லு இழுக்காது அதே மாரி அந்த வ ஆனால் எ ஒன்று இது மைனஸ் என்னது கரண்டு மோட்டார் வந்ததுனால் அந்த பாடிகள் பாடி வந்து அந்த எக்ஸசைஸ் நமக்கு வந்து மிக லெஸ்ஸாகுது அதுக்காக நம்ம வாக்கிங் போகிறோம் அந்த மாதிரி செய்கிறோம் இத வந்து அந்த பத்து குடம் தண்ணி எடுத்தாலும் எடுத்தால் நம்மள் நமக்கு வந்து எவ்வளோ கலோரிஸ் ஏகப்பட்ட கலோரிஸ் வந்து லெஸ்ஸாகும் சரிங்களா அதனால மின்சாரம் மோட்ரு வந்தது வந்து நம்ம டைமிங் சேவிங் ஆகுது சேவாகுது அது மட்டும்தான் மற்ற படி வேறு நல்லா தான் போயிட்டுருக்குது எல்லாம்